இன்று பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடிய மீன் கொழைம்ப பற்றி பேசப் போகிறேன் நம்ம ஆற்று மீனாக இருந்தாலும் சரி கடல் மீனாக இருந்தாலும் சரி எடுத்து நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி ஒரு மண்சட்டியில் எடுத்து வைத்துக்கிடணும் எடுத்து வைத்துக்கிட்டு அதுக்குத் தேவையான பொருட்கள் வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அம்மியில் அரைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை இப்போது இரு முறைப்படி மின் இயந்திரத்தில் அரைத்துக் கொண்டாலும் கொண்டு கொள்ளுங்கள் அதை வந்து அரைத்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வாணலி எடுத்து வச்சு எண்ணெய் நல்லெண்ணய் நல்ல நூறு எண்ணெய் நூற்றைம்பது எண்ணெய்க்கிட்ட ஊற்றி காயவும் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை மிளகாய் வற்றல் போட்டு நல்லா தாளிக்க வேண்டும் தாளிக்கவும் இந்த வ அரைத்து வச்ச விழுத போட்டு நல்லா சுருள சுருள வதக்கணும் வதக்குனவொடனே புளியை கரைத்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு கரைத்து எடுத்து வச்சு அதை ஊற்றிக்கிறணும் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாய்தூள் அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்குக் காரம் வந்து அதிகம் வேணுன்னால் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்குப் போட்டுக்கலாம் அதாவது ஒ ஒன்றை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டு நல்லா சுருள சுருள சுருள வதக்கணும் வதக்கி கொஞ்சம் மஞ்சள்தூள் மஞ்சள்தூளையும் போட்டுக்கிறணும் மஞ்சள்தூளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சதையும் ஊற்றி நல்லா கொ உப்பும் கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி அதுக்குத் தேவையான அளவு ஓ ரெண்டு டம்ளர் அளவுக்கு அதாவது இரநூறு நானூறு அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கவும் மீன் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கோமில்ல அந்த மீனை தூக்கி அதில் தூக்கிப் போடணும் போட்டவொடனே நல்லா கொதிக்கும் கொதித்து வேகவும் அது கொஞ்சம் வற்றவும் எண்ணெய் வந்து மேலே மிதக்குற மாதிரி வரணும் வந்தவொடனே அதை வந்து இறக்கி வச்சிக்கிடணும் அது மேலே வந்து கொஞ்சோம் கொத்தமல்லித் தூள் கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி எலை இருக்கில்ல அதை வந்து பிய்ச்சுப் போட்டு கருவேப்பிலையும் பிய்ச்சுப் போட்டு இறக்கி வச்சிக்கிடணும் நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும்